இப்போது கல்வி அறிவுன்னா நம்ம படித்திருக்கிறதுதான் நமக்கு கல்வி அறிவு இப்போது உனக்கு வந்து நம்ம கியூ பேங்க்குக்கு போனால் கியூவில் நிற்கிறது அதெல்லாம் வந்து படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டுருக்கும் படித்தவங்கன்னா அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க படிக்காதவங்கன்னா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இருந்தாலும் படிக்காதவங்க வந்து நம்ம கொறை சொல்லக்கூடாது படிக்காதவங்களை விட படித்தவங்க தான் நிறைய திறமையும் செஞ்சுருக்காங்க அது மாதிரி இப்போ வந்து படிக்காத பேரண்ட்ஸ் கிட்டே போய் மாணவர்கள் வந்து என்ன சொல்வாங்கன்னா நான் பாஸ் ஆகிட்டேன் எனக்கு அரியர் இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கிற ஏமாற்றுவாங்க ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஒரு கல்வி அறிவு இருந்துச்சுன்னா இவங்க ஏமாற்ற மாட்டாங்க எல்லோருமே கல்வி அறிவு இல்லாதவங்கன்னு சொல்லலை எல்லோருக்குமே கல்வி அறிவு இருக்குது இருந்தாலும் எப்படி நடக்கணும் எந்தெந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறத வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க எல்லோருமே ஒரேமாதிரி கல்வி அறிவும் இருக்காது கல்வி அறிவுன்னா என்ன எல்லோரும் என்னென்ன மாதிரி ட்ரைன் பண்ணுறாங்க எந்தெந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒரு ஒரு டிகிரி அப்படிங்கிறத படித்திருந்தா மட்டுந்தான் கல்வி அறிவு அப்படிங்கிறது சொல்வாங்க கல்வி அறிவு இல்லாத மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க கிராமப்புற மக்கள்லாம் வந்து மோஸ்ட்லீ வந்து கல்வி அறிவு இருக்காது காரணம் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவாக அறிவு நாலேஜ்ஜி அப்படிங்கிறது எதுவும் கடைக்காது அந்த கல்வியறிவு வந்து எல்லோரும் எல்லோருக்கும் ஒரேமாதிரி ஒரே மாதிரி தெறமை எல்லோருக்கும் அப்படி இருக்காது நகர்ப்புற மக்கள் வந்து எல்கேஜி படிக்கிற குழந்தைக கூட ஒரு கல்வியறிவு இருக்கிற மாதிரி இருப்பாங்க எல்லோரும் ஒரே மாதிரி அப்படிங்கிறது இருக்காது நகர்ப்புற மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் கல்வியறிவுன்னா என்ன என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்குது படித்தவங்க படிக்காதவங்க அப்படிங்கிறது நிறைய ரூல்ஸும் இருக்குது படித்தவங்க வந்து எல்லோரும் ஒரேமாதிரி இருப்பாங்க என்னென்ன மாதிரி ட்ரைன் பண்ணணும் என்னென்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்வாங்க ஆனால் படிக்காதவங்க வந்து எதுவும் இல்லை நம்ம போகிறதுதான் தனிப்போக்கு அப்டின்னு சொல்வாங்க இருந்தாலும் அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது தெரியுமா படித்தவங்க எப்படி படிக்காதவங்க எப்படி தனியாக இருக்கணும் கல்வியறிவு அப்படின்னா படித்து பட்டம் பெற்றுடணும் அப்படிங்கிறதுக்கா இப்போ வந்து கல்வியறிவு நானே ஒரு டிகிரி முடித்திருக்கேன் நம்ம நான் எப்படி நடக்கணும் ஒரு ஒரு சோஷியல் ஒரு வெளிப்பு நான் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறேன்னா அங்கே கியூவில் நிற்கணும் எல்லாம் பண்ணணும் அப்டின்னு சொல்வாங்க இருந்தாலும் இதே நான் கியூவில் நிக்கலை இது என்ன படிக்காத பிள்ள போலிருக்கு இந்த மாதிரி செய்யுது அப்டின்னுலாம் சொல்வாங்க அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வெச்சுக்கக்கூடாது எப்பவும் ஒரேமாதிரியான செயல் எப்போதும் ஒரேமாதிரியான இது அந்த மாதிரி தான் இருக்கணும் கல்வி அறிவுன்னா எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் எல்லோருக்கும் நிறையா உதவி செய்யணும் நமக்கு தெரிஞ்சதைக் கூட தெரியாததைக் கூட சொல்லித் தரணும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லித் தரணும் அந்தமாதிரி செயலில் நம்ம ஈடுபடணும் நமக்கு தெரிஞ்ச அறிவை வெச்சு மற்றவங்களுக்கு அதை நடத்தணும் அதுவும் ஒரு கல்வி அறிவு அப்டின்னு சொல்கிறாங்க அப்புறமே வந்து பெற்றோர்களுக்கெல்லாம் தெரியாததை வந்து சொல்லித் தரணும் அது ஒரு கல்வி அறிவுன்னா என்னென்ன மாதிரி செய்யணும் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் எந்தெந்த லெஸனுக்கு இப்போ வந்து பத்தாம் வகுப்பு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்தமாதிரி நான் படித்தத சொல்லித் தர்றது இந்த லெஸன் ஈஸியாக இருக்கும் அப்டின்னுலாம் சொல்லித் தரணும் அது வந்து ஒரு கல்வி அறிவுதான் எல்லோரும் ஒரேமாதிரி இருக்க முடியாதுல எல்லோரும் வெவ்வேறு மாதிரிதான் இருக்கணும் அப்டின்னு சொல்லணும்